எங்கள் வீட்டில் வந்து கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பன்னால் அம்மா அப்பா சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சினு ரொம்ப பெரிய ஃபேமிலி என் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலியில் சா சமையல் அறையிலே தான் பாதி நாள் ஓடும் ஏன்னால் பெரிய ஃபேமிலி இல்லையா அதனால ஃபேமிலியாக சேர்ந்து சமைச்சி ஜாலியாக சாப்பிட்றது தான் எங்கள் வீட்டில் எப்படி சமைப்போன்னால் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயே விளைஞ்ச காய்கறியெல்லாம் வெச்சு தான் சமைப்போம் நாங்களே போய் பறிச்சுட்டு வந்து நாங்களே சமைப்போம் இன்னும் நான் சண்டேலெல்லாம் எங்களுக்கு லீவு கிடச்சிதுன்னா அன்றைக்கி நான்வெஜ்ஜு தான் அன்றைக்கி இன்னும் சூப்பராக இருக்கும் சண்டே அன்றைக்கி எப்படின்னா எங்கள் வீட்லேயே வளர்க்கற கோழி அதெல்லாம் சமைச்சி தான் சாப்பிடுவோம் பாதி நாள் வந்து சமையல் அறையிலே போய்விடும் எங்கள் வீட்டில் வந்து இந்த உப்பு கா காரம்லாம் இல்லைன்னா பெருசாக சண்டைல்லாம் போட்டுக்க மாட்டோம் இங்கே எல்லாேருமே குக்கிங்கில் வந்து நல்லா சமைக்கிறவங்க தான் எங்கள் வீட்டில் எப்படின்னா எல்லாேரோட பங்குமே இருக்கும் ஒரு வேளை உப்பெல்லாம் இல்லைன்னா இங்கெல்லாம் சண்டைல்லாம் நடக்காது ஒரே டீஸ் பண்ணிவிட்டு சமைக்க தெரில உன்னை விட நான் நல்லா சமைப்பேன் தெரியுமா நீ என்ன இப்படி சமைச்சிட்டு இருக்க அப்படிங்கறா மாதிரி மாற்றி மாற்றி சும்மா டீஸ் பண்ணிக்கிறா மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹார்ஷாயெல்லாம் இங்கே எதுவும் பேச மாட்டாங்க வேறு எப்படின்னா இன்னொன்னு பழைய காலத்து முறையில் தான் இன்னுமும் சமைக்கிறோம் வெற விறகடுப்புல அது மாதிரி மண்சட்டியில் தான் சமைப்போம் மண்சட்டி மண்பானையில் தான் சமைப்போம் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி சமைச்சி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி தான் இன்னுமும் இருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து பழைய ரெசிப்பிலெல்லாம் இன்னுமும் ட்ரை பண்ணுறோம் ஏன்னால் பாட்டி தாத்தாவெல்லாம் இருக்காங்கள்லே பாட்டியோடய ரெசிப்பியெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்போ உள்ள ரெசிப்பியெல்லாம் இ ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் சமையலுக்குனே பாதி நேரம் போய்விடும் அதை சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு பாதி நாள் ஆகிடும் ஏன்னால் பெரிய ஃபேமிலி இல்லையா